எங்கள் பயிர்களை வந்து விலங்குகள்கிட்ட இருந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறோம் அதையும் மீறி அந்த விலங்குகள்கிட்ட இருந்து என்ன ஆகுதுன்னால் மாடு அந்த வழியாக போகும் போது மாட்டு வந்து கடிச்சுரும் பயிர்களை பார்த்து கடிச்சுரும் பூச்சிகள் வந்து நிறையா பயிரில் பூச்சி வைக்கும் அதிலருந்து வந்து எங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருது அப்புறம் பார்த்தா காட்டில் அந்த கோழி எலி மயிலெல்லாம் வரும் வயலில் அதெல்லாம் வந்து நெல் பயிரெல்லாம் கடித்து இதாகும் அந்த மாதிரியெல்லாம் சேதம் அடையும் பொதுவாக பொதுவாக வருன்னு அப்படினு பார்த்தா எலி நிறையாருக்கும் எலி தொல்லை நிறையாருக்கும் எலி தொல்லையும் பூச்சி தொல்லையும் அதிகமாயிருக்கும் இதுதான் அதிகமாக சேதப்படுத்தக் கூடிய உயிரினங்கள் வந்து அது வந்து எந்த வகையை சேத ஏற்படுத்தும் போது நெற்பயிரெலாம் வந்து நல்லா விளைஞ்சிருக்க கூடிய நெற்பயிர்களெலாம் கடித்து நிறையா சேகரித்து சேகரித்து அங்கே அங்கே வரப்பில் ஒரு ஓட்டைப் போட்டு அங்கே போய் நிறையா சேகரித்து வெச்சுருக்கும் அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு அதிலேயே வந்து நிறைய பயிர் நெற்பயிர்கள் வந்து வீணாகுது அதனால நம்மளும் ரொம்பா நஷ்டம் அடைகிறோம் விவசாயகளெலாம் நாங்கள் வந்து ரொம்ப நஷ்டம் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது மாடுகள் கடிச்சிடும் மாடு கடிச்சிச்சுன்னா அதுக்கு அப்புறம் அந்த பயிர் வந்து விளையாது அது அப்படியே அப்படியே இன்னும் ஒரு மாதிரி இதாகிடும் அதில் விளைச்சல் கிடைக்காது இதனால வந்து இந்த பூச்சிகள் தொல்லையால் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த பூச்சி மருந்தும் வந்து ஒருருபா ரெண்டுருபா கிடையாது அதுவும் விற்கும் அதிகமாக விலையில அதை வாங்கிட்டு வந்து அடித்து அதுக்கு அப்புறம் இந்த பயிர் நாங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஒரு சில வயலெலாம் பார்த்தோம்னா நாங்கள் வேலி அடைச்சுருவோம் இரும்பு வேலி சுற்றி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் மற்ற உயிர்லிருந்து தப்பிச்சுரலாம் ஆனால் எலி தொல்லை வந்து இருந்துக்கிட்டுதான் இருக்கும் இந்த காட்டுலேயே வந்து சில பேர் வந்து கோழி எல்லாம் வளர்ப்பாங்க அவங்க கோழி எல்லாம் வந்து நம்ம ஆள் இல்லாத டையத்தில் வந்து நம்ம வயலில் வந்து கோழியெல்லாம் சேதம் பண்ணும் இந்த மாதிரி பிரச்சினைகள் ஏற்படும் மற்ற வேறு எதுவும் விலங்குகள்கிட்ட இருந்து எந்தவொரு இதுவும் இருக்காது